வணக்கம் டீச்சர் ஆமாம் டீச்சர் சொல்லுங்கள் டீச்சர் அப்படியா டீச்சர் வந்து சொல்லவே இல்லை டீச்சர் வீட்டில் இது மாரி ரெண்டு பேப்பரில் ஃபெய்லாக போய்விட்டேன்னு சொல்லவே இல்லை டீச்சர் இவன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் டீச்சர் பார்த்துட்ருக்கான் கேட்டால் ஃபோனில் தான் எல்லாம் அனுப்ச்சி விட்ருக்காங்க நோட்ஸ் எல்லாம் எல்லாம் ஆன்லைன் அதனால் நான் மொபைலில் தான் பாத்துகிட்ருக்கேன் எப்போ பார்த்தாலும் மொபைலை தான் வச்சுட்டு உட்காந்துருக்கான் எந்த வேலையுமே கொடுக்கறது இல்லை அவனுக்கு ஆ இனிமே பார்த்துக்கறேன் டீச்சர் இனிமே கவனமாக பார்த்துக்கறேன் ஆ டியூஷனும் சேர்ந்து இப்போ சேர்த்துவுட்ருக்கேன் டீச்சர் கடைக்கு கூட போகிறதில்ல கடைக்கு போய்விட்டு வாடான்னா கூட படிக்கிறேன் படிக்கிறேன்ன்னு சொல்கிறான் டீச்சர் சரிங்க டீச்சர் இனிமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் அவனை நான் இனிமேல் நானும் பார்த்துக்கறேன் இருந்தாலும் நீங்களும் கவனமாக அவனை படிக்க வைங்க எதித்து எதித்து பேசுகிறான் சரிங்க டீச்சர் இனிமே கவனமாக இருக்கேன் டீச்சர் நாங்கள் தான் படிக்காமல் போயிட்டோம் அவனையாச்சும் நல்லா படிக்க வைங்க டீச்சர் இனிமே ஆ சரிங்க டீச்சர் ஆ தேங்க் யூ டீச்சர் ஆ நான் கிளம்புறேன் டீச்சர்